ஹலோ யார்

உங்கள் பேர் ம் சொல்லுப்பா ம் நான் என்னாப்பா பண்ணனும் நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா தொலைச்சது உன் தப்பு அது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் தெரியுதுல்ல நீ தான் பத்திரமாக வச்சுருக்கணும் இப்போ எதுவும் என்னால் பண்ண முடியாது எல்லா ஸ்டாஃப்மே ஒர்க்கில் இருக்காங்க எல்லாருமே இப்போ ஹால் டிக்கெட் ரெடி பண்ணின்னு இருக்காங்க உனக்குன்னு இப்போ ஐடி கார்டு தனியாக பிரிண்ட் பண்ணி இல்லைப்பா பிஸியாருக்கேன் இப்போ பண்ண முடியாது நீ அடுத்த செமஸ்டரில் எழுதிக்கப்பா சரி ஆஃபீஸ்க்கு வந்து ஐநூறு ரூவா ஃபீஸ் கட்டிவிட்டு ஐடி கார்டுக்கு அப்ளே பண்ணிவிட்டு ஃபார்ம் வாங்கின்னு போய்டு ஒன் வீக்கில் வந்துவிடும் ஐடி கார்டு அந்த ஃபார்ம் எடுத்துன்னு போய்ட்டு ஹெச்ஓடி கிட்ட போய் சைன் வாங்கிக்கோ இதுக்கப்புறம் ஐடி கார்டு எல்லாம் பத்திரமாக வச்சுருக்கணும் தொலைக்கக்கூடாது கேர்லெஸாக இருக்க கூடாது ம் சரிப்பா ம் ம்